எங்கள் பகுதியில் வந்து என்ன பொழுதுபோக்கு நடவடிக்கை அப்படின்னா இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பெருசாக யார் வீட்லேயும் டிவி இருக்காது அப்போ வந்து ஒரு கல்யாணம் நடந்தது அப்படின்னா அவங்களோட அப்போ வந்து வீடியோ பிடிப்பாங்கல்ல அப்பெல்லாம் அந்த டேப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து அதை ஓ அதை வந்து போட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு அப் அப்போதிக்கி வந்து புது படத்தை அந்த ஊர் ஜனங்கள் எல்லாேரையும் கூப்பிட்டு ஒரு பொது இடத்துல வச்சு அப்போ வந்து அதை போட்டு காமி அதை ஃபஸ்ட்டு அந்த கல்யாண வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து படங்களெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டில் ஒரு டெத் விழுந்தாலோ அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து திவஷம் நினைவு நாள் அந்த மாதிரி வரும்லே அந்த டைம்லேயும் அந்த மாதிரி படம் போட்டு காமிப்பாங்க ஊர் ஜனங்கள் எல்லாேருக்கும் ஏன்னால் அப்போ யார் வீட்லேயுமே அவ்வளவா டிவி இருக்காது எதாவது ஊரில் ஒருத்தர் வீட்டில் இருக்கும் அப்போ வந்து அந்த அந்த வெள்ளிக் கெழம ஒளியும் ஒலியும் பார்க்கறத்துக்கு அவ்வளோ இதாக வெயிட் பண்ணுவாங்க எல்லாேருமே இன்னொன்று வந்து திருவிழாக்கள் டைம்லெல்லாம் அங்கங்கே தெருக்கூத்து கூத்து அப்புறம் வந்து நாடகம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க பாட்டு கச்சேரி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க இப்போ எதாவது ஒரு பெரிய வீட்டில் டெத்து அப்படினாலும் அன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் வந்து கரகாட்டம் ஆடுறது அந்த டெத்து சமயத்தில் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க இன்னுமும் சில இடத்துல வந்து அந்த மாதிரி இப்போ நிறைய ஃபோனு டிவி எங்கே பார்த்தாலும் தேட்ரு அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு ஆனாலும் வந்துட்டு இப்பவும் அந்த இது இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ ஒரு பெரிய வீட்டில் டெத்து அப்படின்னா அங்கே வந்து அந்த கரகாட்டத்தை காரவங்களை கூட்டு வந்து வச்சு அங்கே ஆட வைக்கிறது அதை கல்யாண வீட்டு சாவுன்னு சொல்வாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் வந்து இப்போ பொதுவாக இந்த கரகாட்டம் ட்ராமா இது எல்லாமே பாட்டு கச்சேரி இது எல்லாமே இப்போ திருவிழாக்கள் டைமில்தான் வ நட நடக்குது ஆனால் எல்லா ஊர்லேயும் நடக்குதுதான் பாட்டு கச்சேரி கொஞ்ச நாள் தடை பண்ணியிருப்பாங்க அந்த ஊரை பொறுத்து போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாதான் வைப்பாங்க இல்லைன்னா வைக்க மாட்டாங்க அதுதான் ஆடலும் பாடலும்தான் ரொம்ப ஸ்ட்ரிட்டு வைக்க மாட்டாங்க பாட்டு கச்சேரி ஓரளவு வைப்பாங்க இப்போ அதிகமாக பட்டிமன்றம் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற பொழுதுபோக்கு